ஹலோ ராஜி நான் வந்து எங்கள் வீட்டில் பையனுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிருக்கிறேன் அடுத்தமாதம் அதுக்கு வந்து எந்த கடையில் ஃபுட்டு ஆர்ட்ரு பண்ணால் நல்லாயிருக்குன்னு நீங்கள் சொல்லணும் அதன்படி நானும் ஆர்ட்ரு பண்லாம்னு இருக்கிறேன் வெலை கம்மியாகவும் இருக்கணும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கணும் எதுவும் எந்த குறையும் இல்லாம நீங்கள் சொல்லணும் ம் சேரி ம் சரி ஐம்பது ரூவா போடுவாங்களா சரிப்பா எவ்வளவு விலையா இருந்தாலும் பரவாயில்லப்பா நல்ல விதமாக இருக்கணும் ஒருத்தரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது பார்ட்டிக்கு வர்றவங்க ஆ சரி நேரடியாகவே கொண்டாந்து கொடுத்துடுவாங்களா இல்லை நம்ம தான் போய் டெலிவரி பண்ணிட்டு வாங்கிகிட்டு ஆ சரி சரிப்பா சரி நீங்கள் ஆ என்னைக்குன்னு கன்ஃபார்மாக நான் சொல்லிடுறேன் நல்லவிதமாக இருக்கணும்ல சாப்பாடுல்லாம் சரி ஆ சரி நான் பர்த்டே ரெண்டு நாள் இப்போ மொதல் நாள் ஆர்ட்ரு பண்ணால் போதுமா இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஆர்ட்ரு பண்ணலாமா என்னங்குறது நீங்கள் தான் சொல்லணும் ம் அப்படியா சரி ஈவினிங்குன்னா காலையில் ஆர்ட்ரு பண்ணால் போதுமா ஆ சரி காலையில் ஆர்ட்ரு பண்ணிடுறேன் ஆனால் கரெக்ட் டையத்துல கொண்டாந்து கொடுத்துட்ணும் அவங்க நம்ம போய் அலைஞ்சி வாங்க முடியாது நல்லாவும் இருக்கணும் ஏதும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது சாப்பாடு வந்து நல்லாயில்லை அப்படின்லாம் சொல்லிடக்கூடாது அதுக்கு நீங்கள் தான் உங்க ஒங்களோட உங்க மூலியமாக தான் நான் வந்து ஆர்ட்ரு பண்ணுறேன் நீங்கள் தான் வந்து அது நீங்கள் கொஞ்சம் கன்சல் பண்ணி நீங்கள் என்னன்னு பேசணும் இந்த கடையில் சரி அடுத்து இது நல்லாயிருந்துதுன்னா திரும்பி திரும்பி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் வந்து அங்கேயே ஆர்ட்ரு பண்ணலாம்னு இருக்கிறேன் நல்ல விதமாக முடித்துக் கொடுக்கணும் நீங்கள் யாரும் எந்த குறையும் சொல்லாத நல்ல விதமாக பார்ட்டி முடியணும் ஆ தேங்க்யூப்பா